ஹலோ ஆமாம் நான் க ஸ்கூலில் ப க ப்ரின்ஸ்பாள் பேசுகிறேன்ம்மா ம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன்

ஆ இது ஸ்கூலில் என்ன க்ரூப்பு நீங்கள் சொன்னீங்க மேக்ஸ் க்ரூப்பு ஃபஸ்ட் க்ரூப்பு சயின்ஸ்ஸு

ம் ம் ஆமாம் ஆமாம் நான் இப்போது நீங்கள் வந்து மேக்ஸ் க்ரூப் ஃபஸ்ட் க்ரூப் எடுக்கிறதுனால ஆ எல்லாம் சேர்த்து அவங்க டென்த்து மார்க்கு வந்து டென்த்து மார்க்கு இது வ எடுத்துகிட்டு வாங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டு நானு இது ஃபீஸ் வந்து எவ்வளோ எல்லாம் எல்லாம் சேர்க்கணுன் தான் எல்லாம் ஸ்கூலோட எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ஃபீஸ் கம்மியாகதான் வாங்குகிறோம் ஆ எல்லாம் செ எல்லாமே டியூஷன்னு ஸ்பெஷல் க்ளாஸ்ஸு எல்லாமே சேர்த்து நாற்பத்தஞ்சாயிருபா நாற்பத்தஞ்சாயிருவா நீங்கள் எல்லாம் கட்டிட்டிங்கன்னா நாங்கள் கரெக்டா உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் அதுமாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அது இதுக்கு நீங்கள் கரெக்டாக வரணும் நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் செய்வோம் சரிங்களா ஆ எங்கள் ஸ்கூலு விட்டதுக்கப்பறம் அப்டி ஸ்பெஷல் க்ளாஸ்ம்மா நடுவில் வந்துட்டு ஸ்நாஸ்க்கு இது கொடுக்குறோம் பண்ணிக்கிறோம் யூனிஃபார்ம் இதுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அதுக்கு இதுக்கு மட்டுந்தான் இதுங்க யூனிஃபார்ம்க்கு தனியா நீங்கள் காசு கொடுத்தர்ணும் ஆ இந்த இது புக்ஸ்ஸுக்கு ஆ நாங்கள் ப பஸ்ஸு இருக்குது நீங்கள் வந்துட்டு நீங்கள் நீங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாலும் எங்களுக்கு ஓகே தான் இல்லை பஸ் இருக்குதுன்னா பஸ்ஸுக்கு வந்துட்டு மாசம் மூணாயிருபாய் ஆ நீங்கள் வந்துட்டு இல்லை நாங்களே எடுத்துகிட்டு வந்து விட்றிங்கன்னா எங்களுக்கு அதுக்கும் ஓகே கரெக்டாக அந்த டைமில் வந்து வந்துடணும் ஃபுல்லா பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் நாங்கள் வெளியே நிற்க வைப்போம் இல்லை நாங்களே தான் ஸ்பெஷல் க்ளாஸ் நடத்துகிறோம் நாங்களே டியூஷன் அதுக்குதான் டியூஷன்றது க்ளாஸ் நடத்துகிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக நாங்கள் இது பண்ணுறோம் எதுனா மார்க் எதுவும் குறைஞ்சிதுன்னு எங்களை கேட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் வேணால் கொடுக்குறோம் ம் ஆமாம் அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணுறோம் அந்த அளவுக்கு டீச்சர்ஸ்ஸும் கரெக்டா மெயின்டேன் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா உங்களுக்கு வேற என்ன டவுட் இருக்குது சொல்லுங்கள் இதோடு கம்மி நாங்கள் எங்கள் நீங்கள் வே எது கேட்டாலும் பாருங்க நீங்கள் கேட்டு விசாரிச்சிட்டு எங்கள் எங்கள் ஸ்கூலில் நீங்கள் கோச்சிங் நல்லா இருந்தால் நீங்கள் எங்கே ஸ்கூலில் சேர்க்கலாம் ஆ நேரில் வாங்க பேசிக்கலாம் சரிங்களா சரிங்க சரி தேங்க்ஸ் ம் சரி சொல்கிறோம்